பெரும்பாலும் பாத்தோம்னா எங்கள் பகுதியில் ரெட்மி ரியல்மி ஓப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் விரும்புவாங்க ஏன்னா இது வந்து ஒரு நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாங்கன்னால இந்த ஆசை இருக்கும் ஐஃபோன் வாங்கலாம் எம் ஒன் வாங்கலாம் அப்படிங்கிற செல்லு பெரியது பிராண்டு வாங்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதிப்படாது அதில் இருக்கக்கூடிய வசதி எல்லாம் மேக்ஸிமம் இதுலேயே கவர் ஆயிடுது அதனால் இந்த மாதிரி பிராண்டில் தான் வாங்குவாங்க அப்றம் என்னுடைய ஃபோன் பாத்தோம்னா ரெட்மி எயிட் ப்ரோ வெச்சுருக்கேன் இன்னும் போகுது என்னுடைய தொழிலுக்கு இது அதிகப்படியாவே இருக்குது கேம்ராலேந்து எல்லாம் சிறப்பாக இருக்கு பேட்ரின்னு பாத்தோம்னாலே ஒன்றை நாளைக்கு நல்லா வருது அதனால் ரெட்மி என்ன பொருத்த வரைக்கும் ஓகே